எங்கள் ஊரில் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ வெயில் காலங்கிறதுனால் இப்போ இப்போ வெயில் அதிகமாக தான் இருக்கும் மழை காலத்தில் மழைனால கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் வருஷத்துல மூணுவாட்டி மழை வரதுனால் கொ அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு காரணம் இல்லை அதிகமாக வெள்ளப்பெருக்கு வந்ததில்லை வறட்சியும் வந்ததில்லை கடுமையான குளிர்காலம் ஆனால் வந்துருக்குது நிறைய இப் இப்போ அந்தந்த டைமுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது இப்போ ஏற்காட்ல எந் எல்லா நேரமும் இப்போ குளிர்ச்சியாக தான் இருக்கும் இப்போ சேலம் மாவட்டத்தில் இப்போ வெயில் அதிகமாக இருக்குது ஆனால் ஏற்காட்ல எல்லா டைமும் குளிர்ச்சியாக தான் இருக்கும் அதை வந்து ஏற்காட்ல குளிர் குளிர் பகுதியாக இருக்கறதுனால் குளிர்ச்சியாக தான் இருக்கும் சேலம் மாவட்டம் இப்போ நாங்கள் இருக்கிற இதில் வந்து வெயில் அதிகமாக இருக்குது இந்த டைமு இந்த க்ளைமேட்டு அதிகமாக வெயில் அதிகமாக இருக்கிறது காலையில் குளிர்ச்சியாக இருக்குது பனியாக இருக்குது மதியத்தில் பத்து மணிக்கு மேல் வெயிலாக இருக்குது சாயங்காலம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது நைட்டு கொஞ்சம் வெப்பநிலை அ அதிகரிக்கிறது அந்தந்த டைமுக்கு வெயில் அதிகமாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் ஆடி மாதத்துல மழை வருது ஏப்ரல் மாதம் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறது இங்கே வந்து நிறைய வெள்ளப்பெருக்குலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் எங்கள் ஏரியாவில் சுற்றியும் மழை அதிகமாக இருக்கறதுனால் வெள்ளம் அதிகமாக வரதில்லை மழை வந்தாலும் ஏரி குளம்னால் கரெக்டாக அது ஏரி குளத்தில் ரொம்பிருது எங்களுக்கு வெள்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை வறட்சியும் எங்கள் ஊரில் நிறையா அதிகமாக இருக்காது அந்தந்த காலத்தில் மழை கரெக்டாக வருது வெயிலும் அதிகமாக இருக்குது வெயிலும் கரெக்டாக இருக்குது ஆனால் நிறையா இந்த தண்ணி வெ வெயில்னால் கொஞ்சம் அவதிப்படுறாங்க